தமிழ் எதற்கும் முன்னோடியானது அனைத்து மொழிகளிலும் கலந்திருப்பது அனைத்து மாநிலங்களிலும் கற்றோர் அதிகம் தமிழை தெரியாதவர் உலகத்தில் எங்கும் இல்லை இருப்பினும் ஒவ்வொரு மாநு மாநிலங்களில் அவர்களுடைய மொழியை மட்டுமே பயன்படுத்துகின்றனர் இதனால் பிற மொழி தெரியாதவர்கள் தமிழை மட்டும் வைத்துக்கொண்டு பிற மொழியை கற்க முடியாமல் த தடுமாறுகின்றனர் இருப்பினும் தமிழ் மொழியை ஒவ்வொருவரும் அனுபவ பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அனைத்து மாநிலத்திலும் அனைத்து நாட்டவரும் ஈசியாக அவர்கள் கற்றுக்கொண்டு விடுகின்றனர் தமிழை ஈசியாக கற்று கற்பிக்கலாம் கற்றுக் கொடுக்கலாம் அனுபவம் என்று சொல்லப் போனால் பிற மாநிலங்களில் தமிழ் எங்கோ ஒரு மூலையில் நசுக்கப்படுகிறது தமிழை நம்ப பணத்தின் ரூபாய் நோட்டில் மட்டும் தமிழை பரப்பாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழ் பேரவையை உருவாக்க வேண்டும் நாடெங்கிலும் தமிழினுடைய வரலாற்று சான்றுகளை பறைசாற்றுவதிலும் விட தமிழை அதிகம் வந்து பயன்படுத்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும்